என்னோடய வாழ்வாதாரத்துல பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து மிகவும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் இல்லைன்னாலும் விளக்கெல்லாம் வெச்சு அந்தக் காலத்தில் படித்திருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மின்சாரம் இல்லாமல் நம்மளால எதையுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே நம்ம இயங்குறது எல்லாமே வந்து மின்சாரத்தை நம்பிதான் ஒரு லைட்டாக இருக்கட்டும் ஒரு இ இன்டெக்ஷன் யூஸ் பண்ணிட்டுருப்போம் ஏசி யூஸ் பண்ணிட்டுருப்போம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இப்போல்லாம் யார் வீட்டுலேயுமே வந்து இந்த குடக்கல்லு அம்மிக்கல் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து விவசாயமா டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக நம்ம வந்து எல்லோருமே வந்து மின்சாரத்தை நம்பிதான் இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு மின்வெட்டு காலத்தில் நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு பழகுனதுனால நம்மளால் வந்து அதை வந்து அக்ஸப்ட் பண்ணிக்க முடியாது இப்போ இ அதை விட முக்கியமான விஷயம் இண்டர்நெட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ மின்சாரம் இல்லை மின்சாரம் இல்லைங்கறத நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு இன்வெர்ட்டர யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இன்வெர்ட்டர்லேயும் வந்து மின்சாரம் இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே இயங்க முடியாது நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா டேட்டா கனெக்ஷன்லேருந்து இண்டர்நெட் இண்டர்நெட்லேருந்து எல்லாமே வந்து சுற்றி நம்ம நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே மின்சாரத்தை ப சார்ந்தே இருக்கிறதுனால மின்சாரம் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம மின்சாரத்தை வந்து அடிப்படையாக வெச்சுதான் நம்மளோடய எல்லாமே வந்து மு இயங்கிட்டுருக்கு